நீங்கள் யாருங்க தெரியல எனக்கு எதுக்கு என்ன ஊரில் இருக்கீங்க சரி அது நமக்கு கொஞ்சம் ஒரு இப்போது ஒரு காரியம் ஒன்று நடக்குதுங்க அதுக்கு சமையல் செஞ்சுக் கொடுக்க முடியுங்களா

ஐந்நூறு பேருக்கு வேணுங்க ஐந்நூறு பேருக்கு வேணுங்க காலையில் டிஃபனு உப்புமா ஒரு இட்லி ரெ ரெண்டு தோசை இது வரைக்கும் இருக்கணுங்க ஆ மத்தியானம் சாப்பாடுங்க ஐந்நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு சுத்தமாக இது வேணுங்க கல்யாண முகூர்த்தமாக இருக்கணுங்க சரிங்க சரிங்க சரி எழுதிக் கொடுங்க சரிங்க மாவு மாவெலாம் என்ன நாங்கள் அரைக்கணுங்களா நீங்கள் அரைத்துக் கொடுக்கிறீங்களா சரிங்க நல்ல முறையா சாதம் செய்துக் கொடுக்கணுங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் வேறு ஆஃபரெலாம் உங்களுக்கு கொண்டாந்து விடுவோம் சரிங்க நேரிலையே வரோங்க